எப்பா பள்ளிக்கூடம் போறிங்க வந்தா வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்கணும் காட்டுக்கு போவணும் காட்டில் இருக்கிற என்ன வேலையெல்லாம் செஞ்சு விவசாயம் பற்றி கற்றுக்கணும் கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கும் உங்கள் வாழ்நாளைக்கு நல்லபடியாக நீங்கள் முன்னேறுவிங்க அதனால் படிப்பு தான் முக்கியமுன்னு நினைக்கக்கூடாது விவசாயமும் பார்க்கணும் பள்ளிக்கூடமும் படிக்கணும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு விவசாயி என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா என்ன செய்யறாங்க ந நஞ்சைப்பயிர் என்ன பண்ணுறாங்க நெல் எப்படி நட்றாங்க எப்படி நாற்று விட்றாங்க என்ன பண்ணுறாங்க நெல் நாற்று விட்டு ஒரு மாசம் கழிச்சு வயல் எல்லாம் ஓட்டி அதெல்லாம் பரம்படிச்சு எல்லாம் ரெடி பண்ணி அடிச்ச பிற்பாடு உரம்லாம் கழிச்சு அதெல்லாம் சுத்தம் செஞ்சு பிற்பாடு நாற்றை பிடிங்கி நட்டு அது பயிர் செ வள நெல்லை நட்டு களை பறிக்கிறாங்க அது உரம் போட்றாங்க இதெல்லாம் போய் காட்டை பார்க்கணும் நெல்பயிர் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து கவனமாக நம்ம அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த விவசாயம் எப்படிலாம் செய்யறாங்க அப்பா அம்மா நம்ப படிச்சிக்கிட்டு இருந்தாலும் படிப்பு மேலையும் கவனம் இருந்தாலும் விவசாயம் மேலையும் கவனமாக இருக்கணும் நல்ல புத்தியாக நாம பிழச்சிக்கணும் அதெல்லாம் நினச்சி நம்ப அப்பா அம்மா பேச்சையும் கேட்கணும் அதெல்லாம் நெல் அறுக்கற டைம்மில் நெல் விளச்சல் ஆச்சு பிற்பாடு நெல்லை வேலைக்கு ஆள் வச்சி அறுத்தாலும் இன்னும் மிஷின் எல்லாம் அறுத்தாலும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதில் நம்ம கவனமாக நல்லபடியாக செய்யணும் அப்படின்னும் நல்ல புத்தியோடு அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும் அவ்வளோ தான்